நான் நிறைய டைம் சொகுசான பஸ்ஸில் போயிருக்கேன் அதாவது ஏசி பஸ் அதில் வந்து நான் பேங்களூர் போகும்போது சூப்பராக இருந்துச்சு ஏன்னா பேங்களூர் பஸ்ஸில் வந்து நமக்கு பிரைவேட்டான சீட்டு இருக்கும் அதில் வந்து நிறையா ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருந்துச்சு அதில் வந்து வைஃபை ஃப்ரீ கர்ட்டன்ஸ் இருக்கும் நமக்குன்னு செப்பரேட் செப்பரேட்டாக ஒவ்வொரு பேசஞ்சருக்கும் செப்பரேட் செப்பரேட்டாக கர்ட்டன்ஸ் இருக்கும் மூடுகிற மாதிரி ஸோ அதில் வந்து நீங்கள் ரொம்ப பிரைவேட்டாக டிராவல் பண்ணலாம் டிராவல் பண்றப்போது எந்த அலுங்கல் குலுங்கல் எதுவுமே தெரியாது ஸோ பஸ்ஸு போகிறதே தெரியாது ஸோ நீங்கள் ஸ்மூத்தாக போயிட்டு டிராவல் பண்றது டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும் ஸ்லீப்பர் கோச்சும் அவைலபிள் தான் ஸ்லீ ஸ்லீப்பர் கோச்சில் நீங்கள் நல்லா தூங்கிட்டே போகலாம் ஒன்றும் பிராப்ளம் இல்லை அதில் வந்து நான் போகிறப்ப சூப்பராக இருந்துச்சு எந்த இதுவும் சொல்ல முடியாது குறையே சொல்ல முடியாது பஸ்ஸை ஸோ நீங்கள் ஏசி பஸ்ஸை வந்து ரொம்ப லாங் டிராவல் மட்டும் பண்ண தேவையில்லை அதாவது லாங் டிஸ்டன்ஸ் மட்டும் இருக்கிறமாதிரி இல்ல நம்ம நம்ம ஸ்மால் டவுன்ஸில் வில்லேஜஸில் எல்லாமே அவைலபிள் தான் ஸோ நான் ஒரு டைம் குணத்தூர்லேருந்து கோபி வரப்போ கூட ஒரு பஸ் அவைலபிளாக இருந்துச்சு அதில் வந்து ஆனால் கர்ட்டன்ஸ் இல்லை ஸோ நார்மலான பஸ் அது ஆனால் ஏசி பஸ் வித் ஏசி சீட்டு வருது நார்மல் பஸ்ஸோடய சீட் சீட்ஸ் தான் ஆனால் கர்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு விண்டோ சைடில் இருக்கும் டிவி ஒவ்வொரு பஸ்ஸில் இருக்கலாம் மேக்சிமம் நான் போன பஸ்ஸில் இருந்துச்சு ஸோ நீங்கள் போன பஸ்ஸில் இருக்குமான்னு தெரியல நான் போயிருக்கேன் நான் போன பஸ்ஸில் இருந்துச்சு ஆக்சுவலாக பஸ்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் வந்து அந்த பஸ்லேயும் ஆக்சுவலாக எந்த மேடு பள்ளம் இல்லாமல் பஸ் ஸ்மூத்தாக போன மாதிரி தான் இருந்துச்சு